எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா நீச்சல் மற்றும் கிரிக்கெட் விளாடுவோம் நாங்கள் கிரிக்கெட் வந்து டெய்லியுமே விளாடுவோம் ஸ்கூல் டைமில் வந்து விளாண்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரில் பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளாடுவோம் அதேமாதிரி நீச்சலும் அதேமாதிரி தான் நீச்சல் வந்து ரொம்பவும் ஹெல்த்துக்கும் நல்லது நீச்சல் வந்து மூச்சு பயிற்சி மாதிரி அது கிணத்துல போயிட்டு ஆற்றுலையோ கிணத்துலையோ வந்து நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிக்கும்போது ஜாக்கிரதையா விளையாடுணும் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு